மாநிலத்தி உள்ள வட்டார பேச்சி வழக்குகளுக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது நங்கள் எங்கள் மொழியில் எங்கள் எங்கள் கிராமத்தில் பேசுகிற பொழுது மரியாதையாகவும் தூயத்தமிழும் பேசுவோம் அதுவே சுற்று வட்டார மாநிலங்களிள் பேசும் பொழுது மொழி வேறுபாடு மொழி வேறுபாடு அடைகிறது மொழியில் மாற்றம் பெறுகிறது இப்போது நாங்க எங்கள் கிராமத்தில் ஒருவர் சொல்லும் பொழுது நான் என் தம்பியை அழைத்தேன் என்று மரியாதையாக கூறுகிறது அதுவே மற்ற மாநில வட்டாரங்களில் கூறும் பொழுது நான் என் தம்பியை கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அது மாற்றம் அடைகிறது இதுவே மாநிலத்தில் உள்ள வட்டார பேச்சி வழக்கிற்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள வித்தியாசம் எங்கள் மொழியில் பேசும் பொழுது மரியாதையாகவும் தமிழிலும் இருக்கும் அதுவே மற்ற வட்டார மாநிலங்களில் பேசுகிற பொழுது பேச்சி வழக்கு மாறுபடுகிறது இதுவே இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம்